வணக்கம் என்னோட சிறந்த பயணமாக நான் நினைக் என்னென்னு சொல்லுவேனா கன்னியாகுமரி பயணம் தான் என்னோட முதல் பயணமும் சரி என்னோட சிறந்த பயணமும் சரி கன்னியாகுமரி பயணம் எனக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது அதுவும் இல்லாமல் என்னோட நண்பர்களுடன் சேர்ந்து பயணம் செஞ்சதுனால அது இன்னும் சிறப்பு மிகுந்ததாகவும் இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் ஷேர் பண்ணணுன்னா அது வந்து ஒரு புது எக் எக்ஸ்பீரியன்ஸ் புது என்விரான்மென்ட் புது ஒரு சூழல் புது நண்பர்கள் அங்கே அங்கேயே எனக்கு நிறைய நண்பர்கள் கிடைச்சாங்க அங்கே அங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைல் பற்றி அந்த நண்பர்கள் எங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் இது எல்லாமே வந்து ஒரு புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் நான் அதை பார்க்கறேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சிக்கிட்டு நான் நாலு பேருக்கு நான் கைட் பண்ணுறதுக்கும் அந்த எனக்கு ஒரு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இரு இருந்தது அவாங்களுக்கு நான் ஒரு கைய்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமாகவும் அந்த அனுபவம் எனக்கு ஒரு சிறந்த பயணமாக இருந்தது நண்பர்களுடன் சேர்ந்தாலே எல்லாமே ஒரு ஃபன் ஃபேக்டராகவும் நிறைய விஷயத்தை தெரிஞ்சிக்கணுன்ற ஒரு ஆர்வமும் நிறைய மக்களுடன் பேசணுங்கிற ஆர்வத்தையும் ம் சிர் ந அதிகரிக்குன்றது இது கா ஒரு ஸ் காமனான ஒரு பொதுப்படையான ஒரு விஷயம் அப்படி நான் பார்த்த ஒரு சிறந்த அனுபவமாக கன்னியாகுமரி பயணம் என்னோட நண்பர்களுடன் சேர்ந்து பயணித்ததில் வந்து நான் ஒரு சிறந்த பயணமாக நான் அதை பார்க்கறேன் நன்றி